ஹலோ குமார் ஆட்டோ டிரைவருங்களா அண்ணா நான் ஆட்டோ புக் பண்ணி இருந்தேங்குண்ணா டிஎன் பாளையம் வர சொல்லி சொல்லி இருந்தேங்க ஆனால் நான் ஒரு வேலையை பங்களா புதூர் வரைக்கும் வர வேண்டியதாயிடுச்சு அதனால் நீங்கள் பங்களாபுதூரில் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா ஆமாங்குண்ணா டிஎன் பாளையத்தில் புக் பண்ணி இருந்தேன் இப்போது பங்களாபுதூரில் இருக்கங்க பங்களாபுதூரில் இருந்து சக்தி போகணும் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறிங்களா சரி ஓகேங்கண்ணா வந்து பிக்கப்பண்ணிக்கோங்க வரும் போது கால் பண்ணுங்கள் அண்ணா